மக்களால் நம்பப்படும் மூடநம்பிக்கைகள் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் என்னென்ன மூடநம்பிக்கைகள் இருக்குனு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரம் வேப்பமரத்தை எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் இருக்கறவங்க எல்லோருமே சாமியாக கும்பிட்டுட்டு இருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துகளில் பாம்பு இருக்குனு சொல்லிவிட்டு அந்த பாம்புக்குப் பால் வைக்கிறது இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா பாலை அதால் குடிக்கவே முடியாது ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கடவுள்னு நம்பி தினமும் பாலும் முட்டையும் வச்சுட்டு போகிறாங்க இது எங்கள் ஊரில் காலங்காலமாக பண்ணிட்டிருக்க ஒரு மூடநம்பிக்கை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரபலிங்கிறது நரபலி இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் மூடநம்பிக்கைகளில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனா அந்த நரபலி மட்டும் தான் இன்ன இ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் இந்த ஜோதிடர்களை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அவர்கள் சொல்லும் கதைகளை நம்பி இவங்க பரிகாரம்ங்கிற பேரில் அவங்களது காசுக்களை அவங்களே வீணாக்கிக்கிறாங்கனு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் எதுக்குன்னே தெரியாது ஆனால் நம்ம ஊர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடனுங்கிற பேரில் அவங்களோட அவங்களோட உடலை வருத்திக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுனு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய மூடநம்பிக்கைங்க எந்த நேரமாக இருந்தால் என்ன ஆபத்து இல்லைனா போய்தானே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்டதுக்கப்பறம் அந்த எப்படி சொல்கிறது அந்த மீனையும் தயிரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுனு சொல்வாங்க இது ஒரு மூடநம்பிக்கை இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கனா நம்ம வந்து எதையும் சொன்னால் கேட்கமாட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கடவுளுங்கிற ஒருத்தரோட பேரை சொன்னால் மட்டும் நம்ம எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குறோம் அதனாலேயே பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதைவச்சு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம வந்து பாரம்பரியமாக பா பாரம்பரியம் பாரம்பரியமாக நம்ம வந்து பழகிக்கிட்டு இப்போ வரைக்கும் கடைபுடிச்சிட்டு இருக்கோம் இந்த மூடநம்பிக்கைகள்லாம் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று இது கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்று இந்த மூடநம்பிக்கைகளில் இருந்து வெளியே வரணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் இறந்த பெண்கள் வந்து மறுதிருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது அதேமாதிரி கணவனை கணவன் வந்து க தனது மனைவி இறந்ததுக்கு அப்பறம் மறு திருமணம் செய்துக்கொள்ளக் கூடாதுங்கிற மூடநம்பிக்கைகளில் கண்டிப்பாக இந்த தமிழகம் வந்து மீண்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் அதாவது தங்களோட குழந்தைகளுக்கு ஜாதகப்படி இந்த ஒரு வயதில் திருமணம் செய்துடணுன்னு சொல்லிவிட்டு சிறுவயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள திருமணம் செய்து கொடுத்துர்றாங்க இது ஒரு பெரிய பெரிய பெரிய பெரிய மூடநம்பிக்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி நிறையா மூடநம்பிக்கைகள் இன்னும் நம்ம கிராமத்தில் வந்து பரவிக்கிட்டேதான் இருக்குது இது இன்னமும் கடைபிடித்துக் கொண்டுப்படுற ப கடைபிடித்து படியேதான் இருக்கு யாராலேயும் தடுக்க முடியாத ஒரு விஷயங்கள் இந்த மூடநம்பிக்கைகள் எப்படியாது அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து இந்த மூடநம்பிக்கைகள்லாம் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும் இப்படி எடுத்தால் மட்டுமே மூடநம்பிக்கைகள் அழிந்து மக்கள் தங்களது வாழ்வை இன்னும் சிறப்பாக வாழமுடியும்